பேர்டு வாட்ச்சிங் இடம் ஏதாவது இருக்கின்றதா அந்த இடம் எதனால் உங்களுக்கு பிடிக்கும் எனக்கு பேர்டு வாட்ச்சிங் இடம் தெரியும் நிறைய இருக்குது எனக்கு தெரிஞ்ச இடம் வந்து எங்களோடைய வீடு பக்கத்தில் ஒரு ஏரி இருக்குது அங்கே நிறைய இருக்கும் அந்த ஏரி வந்து கொஞ்சம் இது காலம் வ வறண்ட வறண்ட சூழ்நிலையா மாறும் போது அங்கே நிறைய பறவைகள் வரும் கிட்டத்தட்டே அது ஒரு சரணாலயம் மாதிரியே மாறிடும் அந்த இடம் விதவிதமான பறவைகள் வரும் எக்கச்சக்கமான பறவைகள் இருக்குது அங்கே ஆனால் நிறைய விதமான பறவைகள் வ வந்துட்டு ஒரு ஒரு சீஸனும் வரும் ஒவ்வொரு பருவ காலநிலை மாறும் போதும் அந்த இடத்துல நம்ம அந்த ப பறவைளை பார்க்கலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப வண்ணமயமாக இருக்கும் நல்ல ஒரு ஒரு நேரம் நல்ல பொழுது போக்குகிறதுக்கு ஒரு நல்ல இடமா அது இருக்குது நான் இன்னோரு இடத்துக்கும் போயிருக்கேன் வேடந்தாங்கள் பேர்ட்ஸ் சேன்ச்சுரி போயிருக்கேன் அதுவும் ரொம்ப அருமையான ஒரு ப்ளேஸு அங்கேயும் வந்து இந்த நாரை அதுக்கு அப்புறம் நிறைய விதமான பேர்ட்ஸ் வந்து அங்கே நான் பார்த்து இருக்கேன் அங்கே எவ்வளோ சுமார் ஒரு எத்தனையோ ஆயிரம் க கணக்கான பறவைகள் வந்து ஒவ்வொரு வருசமும் இடம் பெயர்ந்து வந்து அது பருவநிலை மாறின மாறின மாறு மாறுகிற நேரத்துக்கு திரும்பவும் அது வந்து அந்த இடத்துக்கே பறந்து போயிடும் அங்கே வந்து நிறைய சுற்றுலாதலமாவே அது வந்து ஒரு கருதப்படுது அங்கே இருக்கிற பறவைகள் வந்து வர்றதுனால் நிறைய மக்கள் அங்கே வந்து பார்ப்பாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் அது வந்து ஒரு பெரிய வரபிரசாதமாக அமையுது அதனால டூரிஸம் வந்து நம்மளோடய இடத்துல நல்ல வளர்ச்சி அடையும் அங்கேயே அதை வச்சு ஒரு கடைகள் இது எல்லாமே இருக்கிறதுனால அங்கே வரக்கூடிய மக்களுக்கும் அது வந்து ஒரு பொருளாதார நிலை உயர்த்துகிறதுக்கு இடம் கொடுக்குற மாதிரி அமைஞ்சி இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர்டு வாட்ச்சிங் இடம் அப்படின்றது வேடந்தாங்கள் தான்